ஆ ஹாய் மேம் வாங்க உட்காருங்க ஆ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்ததுமே கொஞ்சம் வாலாக தான் இருந்தாள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை க்ளாஸெல்லாம் லிஷன் பண்ணுறா ஆனாலுமே இன்னும் நிறைய சப்ஜெக்ட்லெல்லாம் இம்புரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஆ அப்புறம் வீட்டில் படிக்கிறாளுங்களா ஓ அப்படிங்களா ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ம மேக்ஸ்ல க்ளாஸ்ல அட்டேன்டிவ்வாகதான் இருக்காள் லிஷன் பண்ணுறா ஆனாலுமே ம இங்கிலீஷ்லையுமே கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது தமிழ் சயின்ஸ்செல்லாம் ஓகேங்க ஓகே ஓகேங்க ஸ்போர்ட்ஸ் சைடுமே கொஞ்சம் ஆக்ட்டிவ்வாக இல்லை க்ளாஸ் ஆனால் ஸ்டேடிஸ்லையுமே எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்குணும் இல்லைங்க ஸ்டேடிஸ்லையுமே சில சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகியிருக்கா மேக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் ஃபெயில் ஆகியிருக்கா

ஆ ஓகே ஓகேங்க ஆ ம் ஃபோன் கொடுக்காதிங்க வீட்டில ஃபோன் கேம்ஸ் விளாயாண்டாங்கன்னா அதில் கான்செண்ட்ரேட் ஆகிடுவாங்க அதுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க்லாம் முடிக்க முடியாது சில டைம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறா சில டைம் முடிகிறதில்ல ஹோம் ஒர்க்கை ஆ எது என்ன ஆ ஸ்பீச்செல்லாம் ஆ ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் அட்டன்டிவ்வாக தான் பண்ணுறா ஆனால் கொஞ்சம் நெர்வெஸ் ஆயிடுறா அங்கே போய்ட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம்னால் பண்ணிடுறா ஆ கான்செட் ஸ்பீச் கான்செண்ட்ரேட் பண்ணுறா அந்த ட்ராயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதிலயெல்லாம் கொஞ்சம் போகிறதுல்ல ஸ்போர்ட்ஸ்ஸுமே சுத்தமாக போகிறதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி சேர்த்திவிட்டா ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் தான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் நல்லா வந்துடுவா ஆ ஆ ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாள் வந்த புதுசில் இப்போ போக போக டெஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ்லையும் மேக்ஸ்லையும் தான் வீக்காக இருக்காள் மற்ற சப்ஜெக்ட்ல ஓகே தான் ஆ அதுவுமே ஆ அதுவுமே நீங்கள் போக போக நல்லா வீட்டில் ட்ரெயினிங் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடுவா ஆ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுவான்னு நான் நினைக்கிறேன்

ஆ நெக்ஸ்ட் டைம் அந்த எல்லாத்திலையும் பாஸ் ஆக ட்ரை பண்ணாலே ஆனுவல்குள்ள நல்லா பிக்அப் பண்ணிக்கலாம் ம் ஆ ஸ்டடிஸ் என்னங்க ஆ ஆ ஓகேங்க ஆ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டையும் ஆ நல்லா பார்த்துக்க சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஆமாம் அது ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ எல்லாமே கரெக்டாக தான் அட்டன் பண்ணுறா இருந்தாலுமே அந்த ரெண்டு சப்ஜெக்ட் கொஞ்சம் அவளுக்கு டஃப்ஃபாக இருக்குதுன்னு நினக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் கான்செண்ட்ரேட் பண்ணி அவள் படிக்கணும் ம் ஓகே ஓகேங்க ஆ அதை மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கிறாள் அந்த மாதிரி மேக்ஸ்ஸையுமே கொஞ்சம் இன்டர்ஸ்ட்டு எடுத்து படிச்சான்னால் நல்ல ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது ஓகேங்க ஓகேங்க இல்லை நாங்களே நாங்களே மேக்ஸ்க்கு தனியாக க்ளாஸ் எடுக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்னென்னு கேட்டு பாருங்கள் ஸ்கூல்லயே எடுக்கிறோம் அது நீங்கள் சேர்த்தி விடுங்கள் நெக்ஸ்ட் டைம்லேயிருந்து கண்டிப்பாக மார்க் எடுத்துருவா நான் பார்த்துக்குறேங்க ஓகேங்க நான் பார்த்துக்குறேன் ஆ ஆ ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ நான் பார்த்துக்குறேங்க ஆ ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க தேங்க் யூ